சமீபமாக புக்ஸ் வாங்கிருந்ததில் பாத்திங்கன்னா நிறையா பக்கங்கள் காணாமல் போயிருந்துது அதே மாதிரி புத்தகத்தோடு மேல் கவரில் வந்து கார்னரில் வந்து நிறையா மடங்கி இருந்துது இந்த மாதிரி தவறுகள் வந்து அடுத்த டைம் வராது அப்படின்றத நம்பறன்